ஆக்சுவலாக ஓவியம் ஃபர்ஸ்ட் டையம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படினா ஒரு பிக்சரை பார்த்தீனா எடுத்த உடனே அதை சரியா வரையணுன்டு கிடையாது எடுத்த உடனே நீ எந்த பிக்சரை பார்த்து வரைகிறியோ அதே பிக்சர் மாதிரியே நீ வரைஞ்சுருக்கணும் அப்படினு நினைச்சிட்டு வரைஞ்சினால் ஆக்சுவலாக அது பாசிபிள் கிடையாது எடுத்த உடனே அந்த பிக்சரை நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் லைஃப்ட் பொசிஷனில் இருந்து வரையணும் ஆ ம் நிஜமாவே எடுத்த உடனே நீ அந்த பிக்சர் அதே மாதிரி வந்துடாது நீ பிராக்டீஸ் பண்ண பண்ண உனக்கு அந்த பிக்சர் நல்லா வரும் ஸ்டார்டிங்கில் வந்து நீ சும்மா ஒரு லையன் பென்சிலில் போட்டு பார்க்கணும் அப்போ உனக்கு உனக்கே தெரியும் இப்படி வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படினு உனக்கே தெரியும் அதை பார்த்து நீ வரைய கற்றுக்கிட்டாவே பிக்சர் சூப்பராக வந்துடும் நம்ம வரையும் போது பென்சில் ரொம்ப டார்க்காக டார்க்காக வெச்சு வரையக்கூடாது நம்ம லைட்டாக வரைஞ்சு பார்க்கணும் அதுக்கு அப்புறந்தான் இதை ஃபுல்லாக வரைய கற்றுக்கணும்